மஹாத்மா காந்தி நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு அந்த போராட்டத்தில் வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம்னு போராட்டம் தான் அப்போது வந்து ஆங்கிலேயர்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து இடையே வந்து ஒரு போராட்டம் நடந்தது அப்போது வந்து அவர் வந்து அகிம்சை வழியில் தான் வந்து போராட்டம் பண்ணணும் அதேமாதிரி அறவழியில் தான் அதை பண்ணணும்னு அப்படின்னு வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில இயக்கத்தலாம் வச்சு அந்த போராட்டத்தை வந்து பண்ணிணாரு அந்த இயக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் சுதேசி இயக்கம் இது போன்ற இயக்கத்தலாம் வச்சு தான் அவர் வந்து ஆங்கிலேயரங்களுலிருந்து சுதந்திரம் போராட்டத்தை நமக்கு வந்து கைப்பற்றினார் அதேமாதிரி மஹாத்மா காந்தி நிறைய படிக்க படிச்சுருக்காரு ஒரு சிறந்த வக்கீலாக கூட அவர் வந்து இருந்துருக்குறார் ஆனால் அவர் நெனைச்சிருந்தாருன்னா எப்படி வேணாலும் போராட்டம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அமைதியான முறையில் தான் வந்து போராட்டம் பண்ணி சுதந்திரத்தை வாங்கணும் அப்படினுட்டு ஒரு முடிவோடு இருந்தார் அதே மாதிரி அவர் அமைதியான வழியில் தான் போராட்டமும் வாங்கினாரு